எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்னால் ரொம்பவே பிடிக்கும் அப்பாக்கிட்ட நான் வரைஞ்சி வரைஞ்சி காமிப்பேன் அப்பா என்னை அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்பா என்ன அப்ரிஷியேட் பண்ணுற விதமா கலர் பென்சில்லாம் வாங்கிட்டு வந்து தருவார் நான் வந்து புக்கில் எதாது ஒரு ஃபோ ஃபோட்டோ இல்லை ஒரு பெரிய பர்சன்ஸோட ஃபோட்டோலாம் பார்த்தேன்னா வரையுவேன் நல்லாவே வரையுவேன் அப்புறம் பெ பெரிய ஹையர் செகண்ட்ரிலாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ட்ராயிங்னால் எ ட்ராயிங்ஸ்லாம் எதுனால் பயாலஜி குரூப்ல ஸ்வாலஜி பாட்னியோட ட்ராயிங்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸ்வாலஜில ஆர்கன்ஸோட பார்ட்ஸ்லாம் வரைகிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைவேன் ஒவ்வொரு பார்ட்ஸாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வரைவேன் எனக்கு அது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வரைகிறத்துக்கு மத்ததெலாம் நான் ஈஸியாக எல்லாத்தையும் வரஞ்சிடுவேன்